ஹலோ கணபதி ஃபுரூட் கடையா அண்ணா நான் வந்து ஒரு ஜூஸ் கடை வைக்கிலான்ட்டு இருக்கேன் டெய்லி உங்கள் கடையில்தான் வந்து வாங்கலாமென்ட்டு இருக்கேன் உங்கள் கடையில் என்னென்ன ஃபுரூட்ஸ்செல்லாம் இருக்குதுங்ண்ணா

ம் வேறு ஏதாவது வேறு ஐட்டம் மாதிரி இல்லையாங்ண்ணா கிவி ஃபுரூட் ஆ சாத்துக்குடி எல்லாம் கிடைக்குதாங்ண்ணா ஆ டிராகன் ஃபுரூட் கிவி ஃபுரூட் அந்த மாதிரிலாம் இருக்காங்ண்ணா

ஆ சரிங்ண்ணா அது அடுத்த டைமில் இருந்து ஆட்ரு பண்ணி வர சொல்கிறீங்ளாங்ண்ணா

ஆ சரிங்கண்ணா ஆ அப்புறம் வந்து ஆப்பிளெலாம் ஒரு கிலோ எவ்வளோங்ண்ணா ஆ ஆ சரிங்ண்ணா சரிங்ண்ணா காஷ்மீர் ஆப்பிள் வந்து டெய்லி வந்து ஆறு கிலோ வேணுங்ண்ணா அப்புறம் சாத்துக்குடி இருக்காங்ண்ணா அது எவ்வளோ கிலோங்ண்ணா அறுபது ரூபாய்ங்ளா அப்புறம் கிவி ஃபுரூட் வர வைக்கிறேன்னு சொன்னீங்களிங்ண்ணா அதெல்லாம் எப்படிங்ண்ணா ம் அண்ணா எல்லாத்துலேயும் ஆறு ஆறு கிலோ வந்து டெய்லி வந்து சப்ளை பண்ண முடியுமாங்ண்ணா ஆ அண்ணா ஆ சரி ஆப்பிள் ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்ண்ணா

நான் ரெகுலராக எடுக்கிறேங்ண்ணா நீங்கள் பத்து ரூபாயாச்சும் குறைச்சிக்கோங்ண்ணா ஆ ஆ செ ஆ அப்புறம் அப்புறம் டெலிவரியெல்லாம் எப்படிங்ண்ணா நாங்களே வந்து வாங்கிற மாரி இருக்குமா இல்லை நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிவிடுவீங்ளாங்ண்ணா ஓகேங்கண்ணா

ஆ சரிங்ண்ணா சரிங்ண்ணா கடைசியில் வந்து கால் கட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் சென்ட் பண்ணி பண்ணிவிட்றேங்ண்ணா நீங்கள் டெய்லி டோர் டெலிவரி பண்ணிவிடுங்ண்ணா ஆ சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்ங்ண்ணா மூணு மூணு கிலோ ஆ ஆறு ஆறு கிலோ ஆறு ஆறு கிலோங்ண்ணா ஆ அதுக்கப்புறம் ஆ அப்புறம் கிவி ஃபுரூட் வந்து அடுத்த டைம்லேருந்து வர வெச்சுடுங்ண்ணா அதுவும் ஆறு கிலோங்ண்ணா ஆமாங்ண்ணா

ஓகேங்ண்ணா ஆ எல்லா ஃபுரூட்ஸ்ஸும் ஃபிரெஷ்ஷாக இருக்குமாங்ண்ணா ஓகேங்ண்ணா ஆ ஆ ஆ சரி ஆ ஆ ஆ சரிங்ண்ணா டெய்லி கரெக்ட் டைம்க்கு வந்துடுமில்லிங்ளாங்ண்ணா காலையில் வந்து ஏழு மணிக்குள்ளே வர மாதிரி இருக்குமாங்ண்ணா ஓகேங்ண்ணா ஓகேங்ண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ நான் வேணுங்கிற நாளில் வந்து ஆ ஒவ்வொரு டைம் வந்து முந்தின நாள் சாங்காலமே வேணுமா இருக்கிற நாளெலாம் வந்து நான் கால் பண்ணி சொல்லிடுறேங்ண்ணா அப்புறம் வந்து நீங்கள் முந்தின நாள் சாங்காலமே சப்ளை பண்ணிவிடுங்கண்ணா ஆ சரிங்ண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ ஆ சரிங்ண்ணா ஆ சரிங்ண்ணா இதே நம்பருக்கு பண்ணிடுறிங்களே ஆ சரிங்ண்ணா அண்ணா அப்போ அப்போ ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தாங்கண்ணா ஆ ரெகுலர் ஆ ஆ ஆ சரிங் ஆ ம் ஆ ஆமாங்ண்ண ஆ சரி ஆமாங்க ஆ ஆமாங்ண்ணா ஆமாங்ண்ணா

ஆ சரிங்ண்ணா சரிங் சரிங்ண்ணா ரெகுலராக வந்து எடுத்துக்கிறேன் ஏழு மணிக்குள்ளே காலையில் வந்துவிடுங்ண்ணா வந்துடுணும் ஆ சரிங்ண்ணா சே

ஆமாங்ண்ணா நான் கரெக்ட்டாக வந்து எடுத்துக்கிறோங்ண்ணா ஆ சரிங் ஆ சரிங் ஆ சரிங்ண்ணா

ஆ சரிங்ண்ணா நாங்கள் கரெக்ட்டாக வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோங்ண்ணா ஆ சரிங்கண்ண சரிங்ண்ணா அப்புறம் நான் வந்து அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணிடுறேங்ண்ணா

ஓகேங்ண்ண

ஓகேங்ண்ணா சரிங்கண்ணா ஆ சரி ஆ சரிங்ண்ணா சரிங்ண்ணா ஆ ஓகேங்ண்ணா வெச்சுட்றேங்ண்ணா ஆ சரிங்ண்ணா